நான் வந்து ரெண்டாயிரத்து ரெண்டாயிரம் ஆண்டு இந்த ஆபிஸில் வந்து வேலை பார்க்க ஆரமிச்சிவிட்டேன் அப்போ வந்து எங்கள் வீட்டு பக்கத்துல இந்த ஆஃபிஸ் இருந்துது தென்னம்பாளையத்தில் அப்படி வந்து வாக்கபிள் நடந்து போகற தூரமாகதான் இருக்கும் அப்படி நடந்து போயிட்டுருக்கம்போது நடந்து போயிகிட்டு ஒரு ஒரு வருஷம் அப்படி அங்கே வேலை பார்த்தோம் திடீர்ன்னு எங்கள் அலுவலகம் வந்து இங்கே ஐஸ்வர்யா நகரில் இடம் வாங்கி சார் வந்து பில்டிங் கட்டி ரெண்டாயிரத்து ஒன்றுல வந்து இங்கே ஓபன் பண்ணி ரெண்டாயிரத்து ஒன்று ரெண் ரெண்டாயிரத்து ரெண்டு பிப்ரவரியில வந்து இங்கே ஓபன் பண்ணிவிட்டாங்க அதற்காக வந்து நான் வந்து எனக்கு வந்து அங்கேருந்து இங்கே வரக்கு வந்து பஸ் வசதி அதிகமாக இருக்காது தென்னம்பாளையத்துலேந்து பஸ் ஸ்டாண்ட் போய் பஸ் ஸ்டாண்ட்லேந்து இங்கே நான் ஆஃபிஸ் வரமாதிரி இருக்கும் அந்த டயம்மில் நம்ம டயமிங் டயமிங் வந்து எனக்கு அதிகமாக ட்ராவெலில் வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகும் அதற்காக என்ன பண்ணணுன்னு நினச்சிட்டு அப்புறோம் நான் ஒரு முடிவு எடுத்தேன் எப்படியாவது வண்டி ஓட்டி பழகிக்கலாம் வண்டி ஓட்டி பழகிட்டம்ன்னா ஷார்ட்கட்டு தான் ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ மீட்ரு தான் வரும் நான் வண்டியில போயிக்கலாம் அப்படிங்கிறமாரி ஒரு தோணுச்சு எனக்கு மனசில் அப்படி தோன் தோன்றும்போது நான் உடனே எங்க வீட்டுக்கார்கிட்ட இதுக்கு ஒரு என்ன சொலியூஷன் என்ன ஒரு கேட்க என்ன ஒரு சொலியூஷன் கொடுங்க அப்படின் சொல்லிவிட்டு கேட்டேன் அவர் வந்து நீ ஓட்டி பழகு நான் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கறமாரி சொல்லிவிட்டு ஒரு டிவிஎஸ் ஃபிஃப்டி இருந்துது டிவிஎஸ் ஃபிஃப்டி வண்டி இருந்துது அந்த வண்டியில வந்து என்னையை முன்னாடி உட்காரவச்சி என்னை ஓட்ட சொன்னார் பின்னாடி அவர் உட்காந்துக்குவாரு அவர் பின்னாடி உட்காந்துருக்குற ஒரு தைரியத்தில் வந்து ஒரு ரெண்டு நாள் வந்து கால் ஊனி ஊனி ஊனி அப்டே கொஞ்சம் நான் ஓட்டி பழகுனேன் அப்படி வந்து ஓட்டி பழகி ஒரு டெய்லியும் வந்து ஒரு ரெண்டு மண் ஈவினிங் ஆஃபிஸ் விட்டு வீட்டுக்கு போன பின்னாடி ஒரு ஒரு மண் நேரம் அப்டே ஓட்டி பழக்கிவுடுவாரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து நானும் பழகிட்டேன் ஏன் தெரியுமா நானும் ஆஃபிஸ்க்கு வரணும் எப்படியாவது வேலையை பார்க்கோணும் அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ளே அந்த ஒரு எண்ணம் எங்கிட்ட இருந்துகிட்டே இருந்துது வேலைக்குப் போனா தான் வந்து நம்ம குடும்பத்தையும் கொண்டு போயிட்டுருக்க முடியும் ரெண்டு பேரும் சம்பாதிச்சு சம்பாத்தியம் இருந்தா தான் ரெண்டு குலந்தைகளையும் படிக்க வைக்க முடியும் நம்மளுக்கு இன்னும் செலவு இருக்குது அப்படிங்கிறமாரி நான் மனசுக்குள்ளே யோசிச்சிகிட்டு அது எப்படியாவது வேலைக்கு போயே ஆகணும் இந்த வேலையை தக்க நம்ம வந்து பாதுகாத்துக்கணும் அப்டிங்கறமாதிரி ஒரு ந எண்ணத்தில் வந்து வண்டியை எப்படியாவது ஓட்டி பழகணும் சொல்லிப்போட்டு அப்புறம் டெய்லியும் ஓட்டி ஓட்டி இப்படி பழகி ஒரு ரெண்டு மாதம் அப்படி ஒட்டினேன் மூணாவது மாதம் ஒரு வண்டி நாங்கள் வந்து புதுசாகவே ஸ்கூட்டி ஈஎஸ் எனக்கு வந்து வாங்கி கொடுத்துட்டாரு வாங்கி கொடுத்துட்டு ஆஃபிஸ்க்கு வந்து மெதுவாக அது காலை ஊனி ஊனி ஊனி ஊனி ஒரு ஒரு வாரம் அப்டே மெதுவாக மெயின் ரோட்ல வந்து பழகிட்டேன் இப்போ வந்து வண்டில நான் எங்கே வேணாலும் நல்லா போயிகிட்டு பழகிட்ருக்கேன் எனக்கு இது வந்து ஒ எனக்கு வந்து ஒரு ஊக்கம் கொடுத்தது வந்து எங்கள் வீட்டுக்காரர் தான் நீ எப்படியாவது ஓட்டு எங்கள் வீட்டில் எல்லாருமே சொன்னாங்க என்னையை போய் வண்டி ஓட்டி பழகி எங்கேயாவது விழுந்திட்டின்னா கஷ்டம் அப்படிங்கிறமாரி எனக்கு நான் வண்டி ஓட்டும்போது வயசு வந்து முப்பத்து அஞ்சு பழகம்போதும் இப்போ உனக்கு ரொம்ப கஸ்டமாக இருக்கும் வண்டி ஓட்டி பழகி பழகும்போது எதாவது விழுந்துட்டா என்ன பண்ணுறது அப்படி இப்படிங்றமாரி ஒரு பய உணர்ச்சி வந்து எல்லாருமே பயமுறுத்துனாங்க எங்கள் அம்மா முதல்கொண்டு எனக்கு வந்து இப்படி சொன்னாங்க ப பார்த்து ஓட்டு அவங்களுக்கு இருக்குமல்ல விழுந்துட்டா பொண்ணு கஷ்டப்படுவா அப்படிங்கிறமாரி அந்த ஒரு எண்ணத்தில் எனக்கு சொன்னாங்க இருந்தாலும் எங்கள் வீட்டுக்காரர் வந்து நீ ஓட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின் சொல்லிப்புட்டு நல்லா ஓட்ட கத்துக்கொடுத்துட்டாரு அதற்கப்றோம் நான் ஆஃபிஸ்க்கு வந்து இது வரைக்கும் நான் இன்னும் வண்டில தான் வந்துட்டுருக்கேன் ரொம்ப சந்தோசமாக இருக்குது எனக்கு வண்டி ஓட்டி பழகுனது இந்த வயசில் அப்படிங்கிறமாரி ஒரு ரொம்ப சந்தோசமாக இருக்கு